இப்போதைக்கு நம்ம என்ன எதிர் பார்க்கிறோம் அப்படின்றத விட நம்மளும்கு அதிகமாக நமக்கு எல்லாம் கிடச்சிட்டுருக்கு தொழில் நுட்பம் அப்படின்றது எங்கையோ வளர்ந்துட்டு போய்ட்டு இருக்குது இப்போது நான் ஒரு கடைக்கு போகிறன் அப்படினா அது தான் பில் போட்டு என்கிட்டேருந்து காசை வாங்கிக்குற அளவுக்கு தொழில்நுட்பம் மிகவும் உயர்ந்துடுச்சி இந்த மாதிரி தொழில்நுட்பம் மிக மிக வளர்ந்துகிட்டுருக்க சூழ்நிலையில் என்னோடய எதிர்பார்ப்புக்களையும் தாண்டி போயிகிட்டுருக்குறனால அந்த தொழில்நுட்பம் எனக்கு வந்து அடையுதா அப்படின்றது தான் நான் எதிர்ப்பார்க்கக்கூடிய விஷயம் எந்த வேலையாக இருந்தாலும் சரி எந்த தொழிலாக இருந்தாலும் சரி வளரும் தொழிநுட்பங்கள் அந்த வேலையோடய அந்த தொழிலோடய முதலாளிக்கு சென்று சேர்ந்து அது வந்துட்டு எப்படின்னா நம்மளோடய கஸ்டமர்க்கிட்ட வந்துட்டு அது ரீச் ஆகணும் அப்படி ரீச் ஆகும் போது தான் அந்த கஸ்டமர்க்கு அதை பற்றி புரியவருது வேலைகள் குறையுது அதே மாதிரி தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு இதுவே மக்கள் மத்தியில் ஒலிக்குது இது மட்டும் இல்லாமல் தொழிலில் எதிர்காலத்தில் நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்றத நான் நல்லா தெரிஞ்சி வச்சிருக்கேன் நல்லா கணிக்கவும் என்னால் முடியுது இந்த மாதிரி தொழில் நுட்பம் மாற்றத்தை நம்ம மக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு வந்து சேர்த்துறது தான் என்னோடய எதிர் பார்ப்பு இந்த தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது அப்டின்றதையும் மக்கள் நல்லா தெரிஞ்சி வச்சிருந்து அது அவங்களோடைய பயன்பாட்டில் எடுக்கும் போது தான் நாம வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்றத்துக்கான அர்த்தம் உங்கள் வேலை தொழிலில் எதிர்காலத்தில் நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள் என்னத்தை எதிர் பார்ப்பாங்க எல்லாரும் வந்துட்டு எல்லாம் கிடச்சிடும் அப்படினு சொல்லிட்டு யோசிக்க முடியாது அவங்ககிட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கும் சில நேரம் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தையும் கொடுக்கும் சில நேரம் இன்பத்தையும் கொடுக்கும் இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி அத்தனையும் ஏற்றுக்கறது நம்மளோடய கடமை அதே மாதிரி தொழிலில் தொழில்நுட்பம் வளர்ச்சி இருக்கும் போது அதை கொண்டுட்டு வந்தால் தான் அதனால் நிறைய லாபத்தை நம்மளால் எடுத்துக்க முடியும் அந்த தொழில்நுட்பத்தை ஆரம்பத்தில் நாம தொடங்கிறதுக்கு வேணும்னா நிறைய முதலீடு தேவைபடலாம் ஆனால் அது சில நாட்களில் கொடுக்கும் லாபத்தை நம்மால் எண்ணிக்கூட பார்த்திருக்க முடியாது நம்ம அந்த தொழில்நுட்பத்தை கொண்டுட்டு வந்து முதலீடு பண்ணாமல் இருந்துருந்தால் அதே மாதிரி இந்த மாதிரி எல்லாரும் இது பண்ணணும் அப்டின்றதுனால் தான் எதிர்பார்த்துகிட்டு இருப்பாங்க அப்படி எதிர்பாக்கிறது அவங்களுக்கு கூடிய விரைவில் கிடச்சி எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களை மட்டும் தராமல் இன்பத்தையும் தரணும் அப்படின்றது தான் என்னோடய நோக்கம்